பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது